ஆ வணக்கங்க ஆ ஆமாம் நடுத்தர விலைன்னா என்ன என்ன பட்ஜெட்டில் வேணும் ஆ ஆ ஆ ஆ அது இடம் வந்து நிறையாதான் இருக்குது மெயின் ரோட்லன்னா வில ஜாஸ்தியாக இருக்குது இன்னும் போனால் வில கம்மியாக இருக்குது நீங்கள் நடுத்த மீடியமான பட்ஜெட்னா கிட்டத்தட்ட ஒரு வெப்படைலருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டராவது போகணும் ஆனால் கவர்மெண்ட்டு அப்ரூவ்டு பிளாட்டு தான் தண்ணி வசதி இருக்குது டேங்க் கட்டிட்டாங்க ரோடு போட்டுட்டாங்க மேட்டுக்கட சைட்லேருந்து உள்ள போகணும் பக்கத்தால இதோ இப்போ கோர்ட் வருதுன்னு சொல்லிட்டுருக்குறாங்க ஆ அங்கே அங்கே வேணாம் வில க எத்தனை சதுர அடியில் இடம் வேணும் ரெண்டாயிரம் சதுரடி வேணுன்னா வாங்கிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் கொஞ்சம் தூரம் போகணுன்னு வச்சிங்களேன் மெயின் ரோட்ட விட்டு குள்ள ஒரு ரெண்டு கிலோ ஒரு கிலோ மீட்டரு ரெண்டு கிலோ மீட்டரு போகிறதுன்னா இந்த தார் ரோடு தான் ஆ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை போயிக்கலாம் ஆ ரோடு பஞ்சாயத்து இருக்குது ரோட்லேந்து அங்கே உள்ளக்க போகி ற ரோடு இருக்குது அப்புறம் அவங்க பிளாட் போட்டவைங்க அப்ரூவ்டுக்காக தார் ரோடே போட்டாங்க தார் ரோடு இருக்குது தண்ணி வசதி இருக்குது லைட் வசதி அதெல்லாம் இருக்குது ஆ வாங்க வாங்கிலாம் உங்களுக்கு புடிச்சிருந்தா வாங்க எப்படி வாங்கிலாம் இல்லை வேற பக்கம் இருக்குது அது ரெண்டு மூணு இடம் இருக்குது காமிக்கிறேன் வாங்க வந்து பாருங்க உங்களுக்கு எப்படி சவுரியமா இருக்குதோ அது பிடிக்குதோ அது ரேட்டு பார்த்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்து அனுசரித்து வாங்கிலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஆ சரி வாங்க வாங்க வாங்க வாங்க வரும் போது ஒரு ஃபோன் பண்ணிட்டு வாங்க நான் எங்கேயாச்சும் போனாலும் போயிடுவேன் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் பண்ணிட்டு வாங்களேன் ஆ சரிங்க நல்லது நல்லது ஆ சரி ரைட்டு நல்லதுங்க நல்லது